ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஓவியர்கிட்ட போய் ஃஃபஸ்ட்டு நல்லா டிரெயினிங் எடுக்கணும் நம்ம வந்து எதாக இருந்தாலும் பின்னோக்கியே வரக்கூடாது எந்த கஸ் அதில் எவ்வளோ கா நெளிவு சுளிவு எல்லாத்தையுமே அதில் வந்து நம்ம கற்றுக்கணும் எதையும் பார்த்து பின்னோக்கி நம்ம வந்துடுற கூடாது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சிக்கணும் ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் வாங்கி பண்ணாவே நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து மாறிவிடும் அதுக்குரிய தேவையான பொருட்கள் நம்ம எல்லாமே பக்கத்திலே வச்சிக்கிட்டாக்கா நம்மகிட்ட இது இருக்குது நம்ம பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் இதுக்கெலாம் முக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனசை ஒருநிலை படுத்திக்கணும் அப்படின்னா தான் எந்த ஆ டிராயிங்காக இருந்தாலும் நம்மளால் வரைய முடியும் அப்புறமா வந்துட்டு எதாக இருந்தாலும் நம்ம வந்து கற்றுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ட்ரையிங் நல்லா பண்ண முடியும் எவ்வளோக்கு எவ்ளோ நம்ம வரைய கற்றுக்கிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நம்ம வந்து ரப்பர் யூஸ் பண்ணாமயே வரைகிறத்துக்கு எப்போ நம்ம ரப்பர் யூஸ் பண்ணாமல் வரைகிறமோ அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்பயுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எந்த விஷயத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த டிராயிங்கும் எப்போ எப்போனா ட்ரை பண்ணாலும் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்